விடுமுறை நாட்களில் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் கோவிலுக்கு தான் போவோம் கோயிலுக்கு போய் எல்லா சாமியும் பார்த்துட்டு அங்கே வந்து கொஞ்சம் எல்லா ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே உள்ள ஏதாவது பார்க்குற மாதிரி ப்ளேஸ் இருந்தால் அங்கே போய் விசிட் பண்ணிவிட்டு அங்கே உள்ள என்னென்ன பொருட்கள் வந்து நல்ல பார்க்க அழகாக இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவோம் ஃபேமிலியோடு போகும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதிக விஷயங்கள் வந்து ஃபேமிலிகிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க இந்த இந்த கோவிலில் வந்து இது என்னான்ன சிறப்பு இருக்கோ அது எல்லாமே சொல்லுவாங்க ஒவ்வொரு சிலைகளை பார்க்கும் போதும் இந்த சாமி வந்து இந்த சாமிக்கிக்கு வே என்ன வேண்டினால் என்ன என்ன நடக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த இடங்களெலாம் பார்க்கும் போது ரொம்ப அழகாகவும் இருக்கும் நம்ம மனதுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும் அங்கே உள்ள உணவு அங்கே கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்து பக்கத்தில் நல்ல உணவு எங்கேயாவது கிடைக்கும் போது அந்த இடத்துல உக்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த விடுமுறை நாட்களை நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி கடல் பீச் சைட் போவது அங்கே போய் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுறது அப்புறம் அந்த மாதிரி பார்க்கு பார்க் சைட் போவது அந்த மாதிரி போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஒரு டூ டேஸ் டைம் எடுத்துப்போம் எல்லா ப்ளேஸையும் வந்து விசிட் பண்ணுறதுக்கும் ட்ராவல் பண்ணி போயிட்டு வர்றதுக்குமே அங்கே போயிட்டு எங்களுடைய டைம்மை வந்து ஸ்பெண்ட் பண்ணிப்போம் அப்புறம் எங்க ஃபேமிலியோடு இருக்கிறனால கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஃபன்னாக இருக்கும் ஏன்னால் குழந்தைகள்லருந்து எங்கள் தாத்தா பாட்டிலேருந்து எல்லோருமே ஒன்றா தான் இருப்போம் அவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த ரெண்டு நாள் போவதே தெரியாது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த பகுதிகளில் சில சில பகுதிகளெலாம் போகும்போது அங்கே உள்ளது ஏதாவது நமக்கு கிடைக்கும் போது அதெல்லாம் பார்க்கும் போதும் அதுவும் நமக்கு ரொம்ப அழகாக தெரியும் அதேமாதிரி வந்து ரொம்ப இந்த விடுமுறை நாட்களை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் மோ எல்லாம் எங்களுக்கு விடுமுறை நாட்கள்னாவே நாங்கள் மோஸ்ட்லி கோவிலுக்கு தான் போவோம் சாமி கும்பிடுவோம் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இதுதான் எங்களுக்கு நடக்கும்